ஹோம்ஸ்டே வீடுகள் அப்படின் சொல்லி கேட்டிங்கனா வாடகைக்கு எடுத்து தங்கறது இல்லாட்டி தனியாகவே வீடு வந்து கொடுக்குறது இது வெளியூர்லேருந்து அவங்களாம் வந்து தங்கறதுக்கு வந்துட்டு ஹோட்டல்ஸ் இருக்குது ரெஸ்டாரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கறதுனால் அங்கே சே அங்கே உள்ள வசதிலாம் கேட்டிங்கன்னால் எப்போயுமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து கொஞ்சம் மேனேஜிங்கா வர சர்வீஸ் தான் அங்கே இருக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் செம்மையாக இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு ஓகே தண்ணி வந்து இப்போது இப்போ வந்துட்டு எலக்ட்ரானிக்லாம் வந்தனால் போரு வெச்சு தான் எடுக்கிறாங்க ப்ளஸ் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இந்த காலத்துலேயும் அப்படின் சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் சில வீடுகளிருக்கு தெருக்கு போய் தண்ணி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற வீடுகளும் இங்கே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே அவங்கனால தங்கறதுக்கு வந்துட்டு தண்ணி பத்தாக்குறை அது மட்டும் தான் அங்கே காரணோம்